ஹலோ இண்டியன் கேஸுங்களா என்னுடைய கஸ்டமர் நம்பர் வந்து ஆறு எட்டு ஏழு நாலு அப்புறம் ரெண்டாவது சிலிண்ட்ரு நம்பர் வந்து ரெண்டு மூணு நாலு ஆ புக் பண்ணிக்கோங்க சார் நேற்று நைட்டு அர்ஜெண்ட்டாக இது தீர்ந்துப்போச்சு சீக்கிரமாக என்றைக்கி சார் கிடைக்கும் நாளைக்கு காலையில் கிடச்சிருங்களா சிலிண்ட்ரு ஆ புக் பண்ணிவிடுங்க அதுதான் அந்த லைன்மேன் அவர் ஜனார்த்தனன் சொல்லியிருந்தாருங்க முன்பதிவு செய்ய சொல்லி செஞ்சுட்டு அப்புறமா என்கிட்ட வந்து கால் பண்ணுங்கள் நாளைக்கு காலைல நான் உங்களுக்கு ச சப்ளை பண்ணிடறேன்னு சொன்னார் சார் எனக்கு நைட்டு பசங்களாம் இருக்குது சார் நாளைக்கு காலையில் எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போகணும் டிஃபன் செய்யணும் லஞ்ச் எல்லாம் எப்படி ஆமாங்க சார் அரேஞ்ச் பண்ணணும் சீக்கிரம் கள்ளக்குறிச்சி டிஸ்டிக் சார் சேந்தமங்கலம் என்னுடைய அட்ரஸ்ஸு என்னுடைய ஃபோன் நம்பரு நயன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் த்ரீ நயன் த்ரீ செவன் சார் புக் பண்ணிக்கோங்க நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக சிலிண்ட்ரு வேணும் சார் நான் அவர் லைன்மேன்கிட்ட அவர்கிட்டையும் நான் பேசிக்கிறேன் சார் கொ கொஞ்சம் சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணுங்கள் சார் சேந்தமங்கலம் கள்ளக்குறிச்சி டிஸ்டிக் சார் ஆ தேங்க்யூ சார் தேங்க்யூ